இப்போ இந்தியா பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனு வச்சிங்களே கவுர்மண்ட் ஹாஸ்பெட்டலில் தரம் கம்மியாதானிருக்கு ஆனால் முன்னளவுக்கு இந்த தடவை மோசமாயிருக்குனு சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போ ஓரளவு பரவாயில்ல அதாவது சுத்தங்கிறது அதிகமாக கிடையாது அதை விட நிறைய ஃபெசிலிட்டீஸ் அதிகமாக இந்த நாட்டில் இல்லை பல இடங்களில் ஹாஸ்பெட்டல் இருக்கிறதே ரொம்ப கம்மிதான் அங்கங்கே உள்ள சின்ன சின்ன கிளீனிக்ஸ் மட்டும்தான் அதுலையும் போலியான டாக்டர்ஸ் சும்மா நர்சிங் முடிச்சிட்டு வந்து உக்காஞ்சி பார்க்குறவுங்க தான் அதனாலயே பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்குது இப்போ இந்தியாவை பொருத்தளவுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் ஆனால் அங்கே அதிகமாக காசு தேவைப்படுது அதாவது ஒரு பேஷண்ட் அங்கே போனானால் அவன் சொத்தை விற்றுதான் அவன் உயிரை காப்பாற்றிக்க வேண்டிய நெலமைக்கு தள்ளப்படுறான் அப்போ கூட அந்த கடனை அங்கே அடைக்க முடியிலை இறந்த பிறகும் காசு கட்டி அவர்களுடைய டெட்பாடியை வாங்கறளவுக்கு மோசமான நிலமைகளும் சில இடத்துல இங்கே இருக்குது அதாவது எப்படி சொல்ல வரேனா அவ்வளோ காசு கட்டுகிறோம் ஆனாலும் அங்கே உள்ள நர்ஸ் டாக்டர்ஸ் ஒழுங்காக அவங்கள பார்த்துக்குறதில்ல சுத்தமாக கண்டுக்கிறதும் கிடையாது கடிஞ்சு கடிஞ்சு பேசுறதும் மனசு கஷ்டப்படுகிறமாரி நடத்துக்கிறதும் தான் இருக்காங்க அங்கே ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல எவ்வளோ காசு கொடுத்தாலும் பெரிய பெரிய வீஐபீஸ்க்கு மட்டும்தான் இருக்காங்க லட்சம் கோடி கணக்கில் கொடுத்து தான் மருத்துவத்தை பார்த்துக்குறளவுக்கு அடுத்தது வந்திங்கனா நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் அதாவது அந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பாஸானால் மட்டும்தான் டாக்டர்ஸ் படிக்க முடியும் பட் ஆனால் நீட் எக்ஸாம் எழுதி போகிற டாக்டர்ஸோடய நீட் எக்ஸாம் எழுதாதினால கிடைக்கிற காசு அதிகம் அப்பிடியும் சில இடங்களில் ஊழல் நடக்குது அந்த ஊழலால் பல போலி டாக்டர்ஸ் உருவாகிகிட்டுதான் இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லஞ்சம் இந்தியாவில் லஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் மருத்துவத்துறையில் இங்கே அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால் மருத்துவங்கிறது முதல்ல சேவையாக இருந்துச்சு இந்த நாட்டில் பல இடங்களில் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போ பல இடங்களை விட பலப்பல இடங்களில் இது சேவையால்லை ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பிசினஸ் பொறுத்தளவுக்கு லாபம் பார்க்குறதுதான் முக்கியம் அதாவது ஆக்சிரண்ட்டாகி போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் கவுர்மண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அதைத்தாண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்லுக்கு கொண்டு போகிற ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸ்களும் இருக்காங்க அதுக்கும் காரணம் லஞ்சம் ஆனால் அதில் பல உயிர் தேவைல்லாம இழக்கவும் படுது இந்த லஞ்சத்தை ஒழித்தாகணும் அதுவும் மருத்துவத்துறையில் சீக்கிரமா ஒழித்தாகணும் இந்த போலி டாக்டர்ஸ்க்கும் இந்த போலி டாக்டர்ஸ்ஸாலையும் பல உயிர்கள் போய்பற்றுக்கு அதுக்கு காரணமும் அந்த லஞ்சம்தான் அந்த எக்ஸாமில் பாசாகிற முறைதான் அப்புறம் எடுத்துட்டிங்கனா பல இடங்களில் பல அவர்னஸே இல்லாமல் போச்சு பிளட் டொனேட் அப்புறோம் கண் அறுவை சிகிச்சை அப்புறோம் பல ஆப்பரேஷன்ஸ் இதுலாம் பார்த்து பயப்படறாங்க அவர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் மருத்துவத்தில் சொல்லவா வேணும் பல உயிரை காப்பாத்தணுனால் அவர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நோய்களைப்பத்தி இங்கே அவர்னஸே இல்லை அது எப்படி பரவுங்கிறதுலியும் அவர்னஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க டெங்கு மலேரியா சிக்கன்குனியா இந்தமாதிரி பல நோய்கள் அஃபெக்ட்டாகுது அதுக்கு சுத்தம் இல்லாததுதான் காரணம் ஆனால் அந்த நோய் எப்படி பரவுருது அது எப்படி தடுக்கிறது அப்படிங்குற அவர்னஸ் இந்த கவுர்மண்ட் ஒழுங்கா தறதில்லை இந்த நாட்டு மக்களுக்கு பலபேர் படிப்பறிவு இல்லைன்னாலும் அவர்னஸ் மூலயமா தெரிஞ்சுக்க விரும்பணும் அதாவுது போயிட்டு சொல்லணும் இந்தமாதிரிதான் இருக்காங்க அங்கங்கே உள்ள உள்ள சின்ன சின்ன கவுர்மண்ட் ஹாஸ்ப்பிட்டல்ஸ் அங்கே வேலை செய்யிறவங்க இல்லை வாலன்ட்டரிஸ் இந்தமாதிரி யாரையாச்சும் கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த இடத்துல இதுதான் நெலமை இப்படி பண்ணிணா இந்த நோயை தடுக்கலாம் அப்படின்னு புரிய வெக்கிணும் ஆனால் அந்த அவர்னஸ் சுத்தமாக இந்த நாட்டில் கிடையாது அதேமாதிரி எடுத்துக்கிட்டிங்கனா கிளீனிங்னஸ் பொறுத்தளவுக்கு அங்கங்கே குப்பை கூடமும் ஹாஸ்பிட்டல் பக்கத்திலயே குளங்கள் எதுவுமே சுத்தமில்லாம இருக்கும் அங்கே ஹாஸ்பிடலுக்கு வரவங்குளுக்கு கூட பல வியாதிகள் பரவுகிறதுக்கான வாய்ப்பு இந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் கிளீனிங்னஸை பொறுத்தளவுக்கு அங்கே சானிடைசர் அந்தமாதிரி பல விஷயங்கள் இருக்காது சும்மா பேருக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க அதை வச்சுதான் கிளீன் பண்ணுவாங்க அதுவும் சுத்தமாக கிளீன் பண்ண மாட்டாங்க இப்போ மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பொருத்து பார்த்துக்கிட்டிங்னா அமெரிக்காவில் பல ஃபெசிலிட்டீஸ் இருக்குது உடனே உயிரைக் காப்பாத்துறமாதிரியான பல விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்க டாக்டர்ஸும் டேலெண்டட் அண்டு போலி டாக்டர்ஸ் கிடையாது அங்கே அதிகமாக லஞ்சமும் கிடையாது ஏனால் டாக்டர்ஸ் ஒழுங்காக படிச்சு அவங்களோடய பல விஷயங்கள கற்றுக்கிட்டு அங்கே உள்ள டாக்டர் பேஷன்ட்ஸு நல்லபடியா பார்த்து நல்லபடியா உயிரிழக்காமலும் வச்சுருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஹாஸ்பெட்டல்ஸ்ஸை பார்த்திங்னா கூட வெளில சில மாடுகள் கட்டியிருக்கும் பக்கத்தில் ஒரு குளமும் இருக்குது சுத்தங்கிறது சுத்தமாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் வெளிலையே மாடு மேக்கிறதுனால ஃபுல்லாக அங்கே ஈ கொசு அதிகமாயிருக்கும் பக்கத்தில் குளம் தண்ணி மழை காலத்தில் பல கொசுக்கள் சுற்றி மேஞ்சுக்கிட்டேருக்கும் சின்னதாக ஒரு கொசு மருந்து அடிச்சு கூட அந்த இடத்த அவங்க க்ளீன் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க அங்கே உள்ள ஒரு டாக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக ரொம்ப மாசமாக டாக்டர்ஸே இல்லாமல்தான் இருந்தாங்க இப்போ கூட ஏதோ காண்ட்ராக்ட்டுக்கு எடுத்து போட்டிருக்காங்க அவங்களும் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனால் பல ட்ரெயினிங் டாக்டர்ஸ் வந்து வந்து போவாங்க அங்கலாம் டெப்லட்ஸ் ஃபெசிலிட்டீஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை சின்னதாக ஒரு அடி கீழே ஒடஞ்சு ரத்தம் பிளீடாவுது ஒரு தையல் போடணும் அப்படினா கூட சில நேரத்தில் டாக்டர் இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க இல்லைனா பக்கத்தலிருக்க பெரிய டாக்டர் ஆஸ்பெட்டலுக்கு போக சொல்லுவாங்க அந்தளவுக்கு தான் எங்கள் ஊர் நிலமைருக்கு பல இடத்துல பல ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி தான் இருக்குது இன்னும் பல இடத்துல அது கூட அந்தளவுக்கு கூட ஃபெசிலிட்டீஸ் இல்லாமல் பல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது டாக்டர் கூட இல்லாமல் வெறும் நர்ஸை வைச்சு ஓட்டுகிற ஆஸ்பெட்டுலுஸூம் சில ஃபெசிலிட்டீஸ் டேப்லெட்ஸ் கூட இல்லாமல் பேசிக் லெவல் டேப்லெட்ஸ் கூட இல்லாமல் பல ஹாஸ்பிட்டல் இன்னும் இந்த இந்தியாவில் ரன்னாயிட்டுதான் இருக்குது இன்னும் சில இடத்துல கேம்ப் போட்டு ஹாஸ்பெட்டல்ஸ் ஃபெசிலிட்டீஸே சில இடத்துல பரப்புகிறாங்க இம்ப்ரூமண்ட் இம்ப்ரூமண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் பல இம்ப்ரூமண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை அதுலையும் முக்கியமாக பெரிய பெரிய ஆப்ரேஷன்க்கு இந்த அடித்தட்டு மக்களோடய காசு கொடுத்து அந்த டிரீட்மண்ட்டை கடைசி வரைக்கும் பண்ண முடியாது அதனாலயே பல பேர் உயிரிழந்து போகிறாங்க இன்னும் பல நோய்களுக்கு இந்த நோய் தான் அனலைஸ் பண்ணுறத்துக்கு கூட சில நாட்டுலையும் சி சில ஊர்லையும் ஃபெசிலிட்டீஸ் ரொம்ப கம்மியாருக்குது அது அந்த நோயிங்கிறத ஐடண்டிஃபை பண்றதுக்குள்ளையே அந்த மக்கள்கள் இறந்துர்ராங்க இன்னும் பல இம்ப்ரோவ்மென்ட்ஸ் இந்த நாட்டுக்கு தேவைப்படுது அதாவது நம்ம நாட்டு ஹாஸ்பிடலுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது